இந்தியாவின் எல்லா இடங்களிலும் உள்ள ஃபேஷன் டிரெண்டுகளை பாலிவுட் டோலிவுட் பாதித்துள்ளதான்னு கேட்டீங்கன்னால் கண்டிப்பாக பாதிச்சுருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னால் இப்போது ஒரு ஒரு படத்தில் இவங்க கதாநாயகர் வந்து அழகா டிரெஸ் பண்ணி அழகா துணி போட்டிருந்து அவரை மாதிரி நம்மளும் போட்டால் நம்மளுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளும் அவங்களை மாதிரியே டிரெண்டாக டிரெடிஷ்னாகும் ஃப் ஃபேஷனாக முடிவு பண்ணுவோம் அதே மாதிரி அதே மாதிரி நம்மளும் தலை முடியை அதே மாதிரி வெட்டுறதும் டிரா ஆடை அவங்களை மாதிரி அணிகிறதும் அப்படிங்கிறது இது இப்போ வரைக்கும் நடைமுறையில் வந்துக்கிட்டு தான் இருக்குது இது பாதிச்சுதான்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிச்சுருக்கு அடுத்து ஆடை அலங்காரங்களுக்காக நீங்கள் விரும்பும் சில திரைப்படங்கள் கதாப்பாத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டன்னால் நான் விரும்பின கதாபாத்திரம் வந்து வாரிசு படம் வாரிசு படத்தில் ஒரு போட்டு சா அவர் சாங்கில் அவர் போட்டு ஆடுவார் ஒரு டிரெ ஒரு ஆடை அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ரொம்பவே பிடுச்சிருந்தாங்காட்டி எங்கள் ஊர் பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு அந்த ஆடையை நாங்கள் பசங்கள் எல்லாேரும் ஒரே மாதிரி ஒரே மாதிரி ஆடையை அணிஞ்சுருந்து போட்டியில் நிறையா சிறப்புவித்து விழாவ சிறப்பாக கொண்டாடினோம் ஸோ அது பிடிச்சிருந்தது இந்த மாதிரி ஒருசில கதாப்பாத்திரங்கள் நல்லா இருந்தால் அவர்களோட ஆடை நமக்கு அவங்களோட ஆடை நமக்கு பிடுச்சிருந்தா நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம் திரைப்படத்தில் வந்து அவங்க அவங்கள மாதிரி ஆடையில் நம்ம செய்ய நான் என்னால் செய்ய முடியல அப்படிங்கிறதுலாம் உண்மை தான் ஆனால் சரி அவங்க போட்டிருக்க ஆடை அதே மாதிரி செஞ்சுருந்தாங்கன்னா நாம் வாங்கி போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அப்புறம் படன்னால் இப்போ அதிகமாக பார்க்கறதில்ல